கல்வி கடன் அப்டின்னா அவ்ளோவாக எனக்கொன்றும் தெரியாது ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கனா கல்வி கடன் அப்படின்னு இருக்குன்னு ஒன் சொல்லி அதை போய் கேட்டிடுருக்காங்க ஒருத்தவங்கள்கிட்ட அதை கேட்டு அது எனக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்து மாதம் மாதம் இவ்வளோ அளவுக்கு உனக்கு வரும் கல்வி கல்விக்காக இவ்வளோ தொகை உனக்கு வரும் அப்படி சொன்னதால் அவங்க அப்ளே பண்ணி அவங்க டென்த்து டுவெல்த்து படிச்சதுக்கப்புறோம் ஃபீஸ் கட்ட முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது கஷ்டப்பட்டதுக்கப்புறோம் இந்த மாதிரி ஒரு கடன் உதவி இருக்குது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒருத்தவங்க இந்த மாதிரி அப்ளே பண்ணி அதற்காக வாங்கி அதன் மூலயமாக படிச்சு நல்ல நிலமைக்கும் வந்திருக்காங்க அவ்வளோதான் எனக்கு தெரிந்தது